ஆ வாங்கம்மா உள்ள என்ன விஷயமாக வந்துருக்கீங்க என்ன மார்க்கும்மா என்ன மார்க்கும்மா உங்கள் ப உங்கள் பொண்ணு என்ன என்ன குரூப்பில் சேர ஆசைப்படறீங்க ஆ ஓகே கொடுக்குறோம்மா ஆ ஆ இது இந்த வெள்ளிக்கிழம அன்றைக்கி கம்ப்யூட்டர் சையின்ஸுக்கு எண்ட்ரன்ஸ் எக்ஸாமு அதில் பாஸ் பண்ணணும் அடுத்தது ஒரு லட்சரூபா ஃபீஸு ஆனால் நீங்கள் மார்க்கு பாப்பா நல்ல மார்க்கு எடுத்ததுனால் ஐம்பது ஃபிஃப்டி தான் கட்டணும் நீங்கள் ஐம்பதாயரம் கட்டினா போதும் அதை வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவ கட்டிடலாம் ஆ ஆ ம் பத்தாயர ரூபா கட்டணும்

ஆமாம் ஆ ஆ ஓகே ஓகே